ஹலோ சார் சார் கரீம்ஸ் கபாப்பு ஹோட்டலிலருந்து பேசுகிறீங்களா சார் எனக்கு வந்து ஆடர்ஸ் எடுத்துக்கோங்க சார் சார் எனக்கு இட்டாலியன் சூஷி இட்டாலியன் சூஷி அது வந்து ஒரு ஃபோர் கப்ஸ் கொடுத்துடுங்க அடுத்தது மெக்ஸிகன் கியூஸின் அதுவும் ஃபோர் கொடுத்துடுங்க அடுத்தது சைனீஸ் நூடுல்ஸ் சிக்கன் போட்டு அதுவும் வந்து ஒரு ஃபோர் அப்புறமேட்டு இந்தியன் பிரியாணி சார் அதுவும் ஃபோர் கொடுத்துடுங்க சார் ஓகே சார் சார் அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா ஓகே சார் அட்ரஸ் வந்து பாரதிதாசன் தெரு பிளாக் டுவல் டோர் நம்பர் டுவல் டுவெண்ட்டி சவன் ஆமாம் சார் பிளாக் டுவல் தான் சார் டோர் நம்பர் டுவெண்ட்டி சவன் நெய்வேலி த்ரீ சார் ஓகே சார் தேங்க் யூ சார் சார் எப்போ அனுப்பி வைப்பீங்கள் சார் காஸ்ட் காஸ்ட்டு சார் சார் டூ தெளசண்ட் சவன் ஹண்ட்ரட் சார் எங்கள் கிட்டே ஸ்விகியில் அந்த டிஸ்கவுண்ட் கார்டு இருக்குது அதை அக்சப்ட் பண்ணிக்குவீங்களா எஸ் சார் எக்ஸ்பைரி ஆகலை எக்ஸ்பைரி ஆகலை சார் ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி வைங்க சார் எவ்வளோ நேரம் ஆகும் ஓ டூ ஹவர்ஸா சார் ஓகே சார் அனுப்பி வைங்கள் சார் தேங்க் யூ சார்